மாதா பிதா குருன்னு சொல்கிறோம் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து குரு ங்கறது ஆசிரியர் தான் அவங்க வந்துட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நல்ல பழக்கவழக்கங்கள் சமுதாயத்தில் ஒருத்தவங்க எப்படி ரெஸ்பெக்ட்டாக நடந்துக்கணும் யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் யார் யாரை மதிக்கணும் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கணும் ஸ்கூலுக்கு வந்தால் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் வீட்டுக்கு போனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் ஹோம் ஒர்க் கொடுத்தா கரெக்டாக பண்ணனும் படிக்க சொன்னால் படிக்கணும் எக்ஸாமுக்கு நல்லா பிரிப்பராக வரணும் நம்ம நம்ம விஷயத்துல நம்ப கரெக்டாக இருக்கணும் பொதுநலமும் கருதணும் சமுதாயத்தில் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் மற்றவங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும் அந்தமாதிரி என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய ஆசிரியர்கிட்ட என்னென்னா நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுல்லாம் என்னோடய ஆசிரியர்கள்லாம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலோ படிக்கலன்னாலோ திட்டுவாங்க என்னடா இவங்க படிக்கிறதுக்குலாம் படிக்காதத்துக்கெல்லாம் திட்டுறாங்க ஏன் இப்படி அடிக்கறாங்கன்லாம் யோசிப்பேன் ஏன்டா படிக்குறோன்னுலாம் நெனச்சேன் என்ன கஷ்டமாக இருக்குது படிக்க சொல்கிறாங்கன்லாம் நினப்பேன் ஆனா அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு காலேஜுக்கு போய் நான் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கும் போது தான் அப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சது அவங்க சொல்லிக்கொடுத்ததெல்லாம் எனக்கு நியாபகம் வந்துச்சு அப்போ நம்ம நல்லதுக்காக தான் அவங்க திட்டிருக்காங்க நம்மள வந்துட்டு அடிச்சுருக்காங்கன்னு நியாபகம் வந்துச்சு அப்போ அவங்க அப்போ கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அதை நினச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள்லாம் நல்ல விஷயந்தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க யாருமே ஒருத்தவங்க கெட்டுப் போகிறத்துக்கு சொல்லித் தரமாட்டாங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர்களோட கடமை என்னென்னா ஒருத்த படிக்கிறான்னா படிப்பையும் தாண்டி அவனுக்குள்ள என்ன திறமை இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் படிப்பு மட்டுன்னா படிப்பை சார்ந்து அவன் இருக்கக்கூடாது படிப்பையும் தாண்டி அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிக்கொண்டு வரணும் ஒருத்தன் படிக்கிறான்னா படிப்புலேயேவும் இருக்கக்கூடாது படிக்காமலும் இருக்கக்கூடாது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு